எனக்கு பிடிச்ச உணவு வகை எடுத்துக்கிட்டால் பருப்பு சாம்பார் பிடிக்கும் முருங்கக்காய் போட்டு செய்யிற சாம்பார் அது வீட்டில் நாங்ககள் செய்யிறது பிடிக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டா வீட்டுமுறை சாப்பாடுதான் பிடிக்கும் வெளியில கடையில் எடுத்துகிட்டோம்ன்னா கடையில் காலிஃப்ளவர் ரைஸ் சா சாப்பிடுவேன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பரோட்டா பிடிக்கும் அதிகமாக சாப்பிடமாட்டேன் காளான் ரைஸ் சாப்பிடுவேன் வீட்டுமுறை இப்போ ஒரு கல்யாணம் இடத்துக்கெல்லாம் போனால் அங்கே செய்யிற வெரைட்டீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து அந்த ரொட்டி மாதிரி கொடுப்பாங்க பன்னீர் பட்டர் மசாலா இந்தமாதிரியெல்லாம் செய்வாங்க அது கொஞ்சம் பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிடுவேன் அதாவது அது எதையாச்சும் அதிகமுறை வீட்டுமுறை வீட்டில் எது செஞ்சாலுமே புளிச்சட்னி மாதிரி சாப்பிடுவோம் இல்லை காரச்சட்னி எல்லா வெரைட்டீஸுமே பருப்பு வகை அதிகமாக தனியாக வகைதான் சேர்த்திப்போம் சுண்டல் காராமணி தட்டப்பயிறு இந்தமாதிரி அதிகமாக காய் காய்கறிகள் கீரை வகைகள் வாரத்தில் ரெண்டு முறை கீரை க செய்வோம் பருப்பு சாதம் செய்வோம் பருப்பு சாதமே செய்வோம் இது அதிகமாக சத்துள்ளதாகதான் எடுத்துக்குறோம்